ஹலோ அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுங்களா நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து பேசுகிறோம் ஒன்று இல்லை எங்கள் குழந்தைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்ல என் பையனுக்கு டாக்டர் சரவண குமார் இருக்காருங்களா அப்பாயின்மெண்ட் போடணும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் போடணுங்களா இல்லையா இந்த நேரத்துக்கு வந்தா உடனே பார்ப்பாங்களா நாங்கள் வந்தால் உடனே பார்த்து எங்களை அனுப்பிச்சிடுவீங்களா டாக்டர் சரவண குமார் இல்லைங்களா சரி திலீபன் டாக்டர் இருக்காங்களா அவங்க எப்படி நல்லா பார்ப்பாங்களா கை ராசிக்காரரா ஏன்னா நாங்கள் எப்போமே சரவண குமார்கிட்ட தான் காமிச்சிட்டுருப்போம் இப்போ டாக்டர் இல்லைன்றதுனால மாற்றி காமிக்கிறோம் அவர் நல்லா பார்ப்பாங்களா சரிங்க அப்படிங்களா சரி அப்பாயின்மெண்ட் ஏதாவது போடணுமா பையனுக்கு பையன் பேருங்களா நாங்கள் வந்த உடனே டோக்கன் போட்டு அனுப்பிவிடுங்க எங்களை ரொம்ப லேட் பண்ணாதீங்க ஏன்னா நைட்டு டைமாக இருக்குது நாங்கள் வந்துவிட்டு சீக்கிரம் காமிச்சிவிட்டு வந்துரணும் ஆமாம் சரிங்க ஓகே ஓகே வந்துடுறோங்க